ஹலோ முருகன் ஸ்டோர்ஸா ஓகே சார் நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆடர் பண்ணியிருந்தோம் எப்போவுமே ரெண்டு நாள் ஒரு வாரம் வந்து முன்னாடியே ஆடர் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடர் பண்ணுவோம் பட் அன்னிக்கு எல்லாமே எதுவுமே இல்லை காலியாகிச்சுன்னு டக்குன்னு ஆடர் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு சமையல் செய்யணும்ன்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டிருந்தோம் அதுக்குள்ளே அது டெலிவரி பண்ணிவிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த டைம் வந்து விருந்தாளிங்க நிறைய பேர் வந்துவிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஹோட்டலில் ஆடர் பண்ணலான்ட்டு அது இல்லாமல் மழை வேறு வந்துகிட்டு இருந்தது ஃபுல்லாக அதனால் ஹோட்டலேயும் வந்து ஆடர்ஸ் எதுவுமே போகலை புக் ஆகலை சரி இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்ததுனால் நம்ம ஏதாவது ஆடர் பண்ணிடலாம் செஞ்சு கொடுத்தட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இருந்தோம் ட்ரை பண்ணும்போதே இவங்க எடுத்துகிட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க தேங்க் யூ சார் டெலிவரி நல்லா இருந்தது